இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபினு எடுத்துக்கிட்டாலே வந்து நிறைய க்ரௌட்லாம் இல்லாமல் ஒரு அலோன் ப்ளேஸாக ஒரு ஃப்ரீயாக உள்ள ப்ளேஸை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம் ஏன்னால் வந்து அங்கே தான் வந்து ஒரு ஸ்டைலாக ஒரு போஸ் கொடுக்கறது டிஃப்ரெண்டாக ஒரு போஸ் தரது அப்படீன்னு சொல்லிட்டு நம்ப கூச்சப்படாமல் ஷை இல்லாமல் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அதனால் வந்து அந்த ப்ளேஸ் சூஸ் பண்ணுறோம் அதோடல்லாமல் நிறைய க்ரௌடாலாம் இருந்தால் நம்ம ஃபேஸ் வந்து இதாகிடும் நம்ப ஃபோட்டோ நல்லா நல்லா இப்போ நான் எடுத்து போஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டிருப்போம் அப்போது வந்து குறுக்கே அப்டி இப்படீன்னு சொல்லிட்டு போவாங்க அதுமாரி வந்து நிறைய டிஸ்டபன்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கும் எங்கள் நாகையை எடுத்துக்கிட்டாலே வந்து மேக்சிமம் வந்து ஃபோட்டோ ஷூட்டு வந்து கடற்கரைக்கிட்ட பீச்சுக்கிட்டெலாம் எடுத்தோம்னா ஃபோட்டோ ஷூட் போட்டால் அது வந்து ஒரு கிளியராக எடுக்கும் கிளியராக அது பேர் என்ன பார்க்கவே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதுமாரி வந்து எடுத்துக்கிட்டிருக்கும்போது அப்போ தான் யாராவது குறுக்க வருவாங்க அப்புறம் குறுக்க ஏதாவது நாய் ஓடும் அதுமாரி ஏதாவது வந்து டிஸ்டபன்ஸ் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் டக்கு டக்குனு அது பேர் என்ன ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து முடிப்போம் அதேமாரி வந்து நிறைய சவால்களெலாம் வரும் அப்புறம் இப்போ கடற்கரைக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாலே வந்து அந்த அலை கரெக்டாக வரும் போது அப்போதான் ஃபோட்டோ எடுக்கணும் அதுலேயே வந்து நம்ப நம்ப அழகாக அதுக்கான லொக்கேஷன்லாம் வச்சு கரெக்டாக எடுத்துக்கிட்டிருப்போம் அப்போது வந்து அப்போ தான் எவனோ குறுக்கே வந்துவிடுவான் அதுமாரி வந்து நிறைய டிஸ்டபன்ஸ்லாம் வரும் அப்புறம் வெளில ஏதுனா ஷூட்டெலாம் போட்டுகிட்டு இருக்கும்போது சில டைம் வந்து அப்போ என்னாகும் மழைலாம் வரும் மழைலாம் வருதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷூட்ஸ்லாம் கேன்சல் பண்ணுவோம் அதோடு இல்லாமல் நிறைய பேர் வந்து அந்த பீச் சைடெலாம் வரவங்க அதுமாரிலாம் வேடிக்கை பார்த்தாலும் நம்பளுக்கு ஒரு ஷையாக ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து டிஸ்டர்ப் ஆகும்